எங்கள் கிராமத்தை பற்றி சொல்லணுனா முன்னாடியெலாம் மண் ரோடு தான் இருந்தது இப்போ எல்லாமே தாரோடு சிமெண்ட் ரோடு அந்த மாதிரி சாலை போக்குவரத்து வந்து ரொம்ப முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு அதுக்கப்புறோம் வந்துட்டு பஸ்ஸு எதுவுமே ரொம்ப ரேர் தான் ஆனால் இப்போ எங்கே போகிறதுக்கா இருந்தாலும் பஸ்ஸுக்கு இங்கே வரும் எங்கள் ஊரில் வரும் எங்கேயுமே நம்ம வெளியில் போயிட்டு ரெண்டு மூணு பஸ் ஏறணும் அந்த மாதிரி அவசியம் இல்லை ஸ்டேட் பஸ் நிறைய இங்கே வருது ஸோ அப்படி போயிகிறாங்க இப்போது காலேஜ் படிக்கிற பசங்களுக்லாம் வந்துட்டு காலேஜ் பஸ்ஸு ஸ்கூல் படிக்கிறவங்களுக்கு ஸ்கூல் பஸ்ஸுன்ட்டு எங்கள் ஊருக்கே வருது முன்னாடிலாம் வந்துட்டு இப்போ யாரவது இட்டுட்டு போவாங்களா அப்படினு பார்த்துட்ருக்கணும் டைமுக்கு ஸ்கூல் போல் அப்படினா உட்னே அன்றைக்கி லீவ் ஆயிடும் அந்த மாதிரி அந்த மாதிரி அந்த பிரச்சினையும் இல்லாம வேனு பஸ்ஸு எல்லாமே இங்கே வரதுனால் அவங்க வந்துட்டு ஈஸியாக ஸ்கூல்க்கு கரெக்ட் டைம்க்கு போயிடுறாங்க அதுக்கப்புறோம் வந்து இப்போ எங்கள் ஊரில் வந்து நிறைய துணி கடை இருக்குது நகை கடை வந்துருச்சு ய மல்லிகை கடை டிப்பார்ட்மென்ட்டல் ஸ்டோர் எல்லாமே இங்கே இருக்குது முன்னாடி எது வாங்கினாலும் பண்ரூட்டிக்கி போவாங்க ஆனால் இப்போ அந்த மாதிரி போகணுன்னு அவசியமே இல்லை எல்லாமே வந்து நம்ம ஊர்லேயே வ எங்கள் ஊரிலே வந்துருச்சு எல்லா வசதியும் இருக்குது கோயிலிருக்கு இன்னும் ஏறி அது வற்றாத ஏறி அதுவும் அது இன்னும் நல்லா இருக்குது அதில் தாமரை படர்ந்து இருக்கும் அது அந்த இது நல்லா இருக்குது இந்த ஊருக்கே ஒரு அழகு தர இடமாக அது இருக்கும் கோவில் கோவில் முன்னாடி குளோனு சொல்லிட்டு அது அது பார்க்றதுக்கு அழகாக இருக்கும் நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது மூணு கவர்மெண்ட் ஸ்கூல்ருக்கு ரெண்டு பிரைவேட் ஸ்கூல்ருக்கு பக்கத்தில் இருக்கற ஊலர்லேருந்து எல்லோருமே வந்து எங்கள் எங்கள் ஊர் ஸ்கூலில் தான் படிக்க வைக்கிறாங்க அதுக்கப்புறோம் வந்து நிறைய ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது பிரை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது அப்புறோம் வந்துட்டு பிரைவேட் வந்து நாலு இருக்குது அப்புறோம் அங்கேங்க கிளீனிக்ஸ் நிறைய இருக்குது ஸோ எது என்ன ஆனாலுமே ஃபஸ்ட்டு இங்கே போய் காமிச்சிட்டு ஒரு சரி பண்ணிவிடுவாங்க அப்படி முடியாத பச்சத்தில் ஃபஸ்ட் எய்ட் கொடுத்து அவங்களே வந்து ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் சஜஸ் பண்ணி அனுப்பி விட்டுருவாங்க ஸோ எந்த வசதிமே எல்லா டவுனுக்கான எல்லா வசதியுமே இந்த ஊரில் இருக்குது அதனால நம்ம வெளியில் எங்கேயுமே போ வெளியில் போய் தங்கணும் வேறு ஊரில் அப்படின்ற ஒரு ஆசையே வராது இந்த ஊரிலே எல்லா வசதியும் இருக்கிறதுனால எங்கள் ஊரே எனக்கு ரொம்ப பிடிக்கும்